ஆ ஆமாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க ஜீன்ஸ் பேண்டுனா எழுநூறுபாயிலேந்து ஆயரூபாக்குள்ள இருக்குது உங்கள் டீஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா முந்நூறுபாயிலேந்து ஐந்நூறுபாக்குள்ள இருக்கும் டிஸ்கௌண்டு இருக்குது போட்டுக்கலாம் நாங்கள் நயன் பர்சன்டேஜ் தரோம் டிஸ்கௌண்டு பிளஸ் ஜிஎஸ்டி சேர்க்காம டிஸ்கௌண்ட் மட்டும் இருக்குது

இல்லை ஜிஎஸ்டி வந்து நாங்களே பே பண்ணிக்குவோம் நீங்கள் இது டிஸ்கௌண்டு போக அமௌண்டு கொடுத்தா மட்டும் போதும் ஆ எல்லாம் இருக்குது பேடிஎம் இருக்குது கார்டி இருக்குது ஆ

ஆ எல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் தான் நிறையா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கூட தைச்சி கொடுத்துட்டுருக்கோம் கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு மீட்ரு வந்து அறுபது ரூபாய் அது தைச்சது போக கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம் சுடிதார் வந்து எடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இரநூறுபா இரநூத்து ஐம்பது ரூபா வரும் ரெடிமேடானா இருந்தால் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து காசு எல்லாற்றுக்குமே டிஸ்கௌண்டு இருக்குது ஆ ரெடிமேட் எல்லாமே இருக்குது டீஷர்ட் இருக்குது ஃபேண்ட் இருக்குது ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது ஸாரி இருக்குது ஆ இருக்குதுண்ணா எல்லா சைஸ்ஸுமே இருக்குது கடையில் நாங்கள் எல்லாம் சைஸ்ஸுமே வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கலாம் ஆ ரேட்டு டிஸ்கௌண்ட்தாண்ணா எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆ சரிங்க சார் ஆ ரொம்ப நன்றி